ஹலோ சார் இடம் பார்க்கணும் ஆ நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா ஆ ம் ஆமாம் சார் லேண்டு அண்டு வீட்டோடய பார்க்குறோம் சார்

எங்கள் பட்ஜெட் வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்குள்ள சார் நான் ஏன்னா நாங்கள் லோன் தான் போடணும் அது என்ன வில நாங்கள் லேண்ட் அண்ட் வீட்டோடன்னா எங்களுக்கு லோன் கிடச்சிரும் அதனால் இருபத்தஞ்சு லட்சத்துக்குள்ள நீங்கள் முடிக்கிறமாதிரி கொஞ்சம் பாருங்கள் சார் இல்லை சார் எனக்கு வீட்டோடய தான் சார் வேணும் ஏன்னா லேண்டு மட்டும் வாங்குனால் அதுக்கப்புறம் என்னால் காசு போட்டு கட்ட முடியாது சார் வீட்டோட தான் எனக்கு வேணும் ஆமாம் என்ன சார் நீங்கள் மனது வச்சால் இந்த சரௌண்டிங்ல கிடைக்காதா கொஞ்சம் ஓகே அப்படியா சார் சரி சார் அப்போ நீங்கள் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லே எங்கே எந்த சைடு இடம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க எங்கே இருக்குது சரி சார் பரவாயில்லை அது இருபத்தஞ்சு லட்சத்துக்குள்ள முடிஞ்சிடுமா சார் ஆஃபர் இருக்கா சார் சரி சரி ஓகே ஓகே அப்படியா ஓகே ஓகே சார் அப்ரூவ் அப்ரூவ்டு இருக்கா சிஎம்டி அப்ரூவ்டு எல்லாம் இருக்கா சார் அப்படியா ஓகே ஓகே சார் பரவாயில்லை எங்களுக்கு அப்ரூவ்டு இருந்தாலே போதும் சார் எங்கே இருந்தாலும் நம்ம இந்த நான் எங்களோடய பட்ஜெட்டு இவ்வளோ தான் சார் இதுக்குள்ள கிடச்சிடுச்சின்னா எங்களுக்கு சந்தோஷந்தான் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ ஆ ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் போய்ட்டு என்ன ஏதுன்னு கால் பண்ணுறேன் நீங்கள் அது அந்தல லொகேஷனை சென்ட் பண்ணுங்கள் சார் நாங்கள் வந்து ஒருநாள் பார்த்துக்குறோம்

ஆமாம் சார் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆ ஓகே சார் தேங்க்யூ ஓகேங்க